குட் மார்னிங் மேம் சரஸ்வதி ஸ்கூலுங்களா ஓகே மேம் என் பையன் வந்து டென்த் முடிச்சுட்டாங்க இப்போ லவெல்த்து வந்து போகணும் ஸோ அதான் மேம் ஸ்கூல் பற்றி டீடைல்லாக கேக்கிறதுக்கு தான் மேம் கால் பண்ணியிருக்கேன்

ஓகே மேம் எக்ஸாம் வந்து எக்ஸாமுக்கு பையன் மட்டும் இருக்கணுமா இல்லை பேரெண்ட்ஸும் விடுவீங்களா ஓகே மேம் வேறு சொல்லுங்கள் மேம்

ஓகே மேம் இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் எதுனா இருக்குதுங்களா அதுக்கு எதுனா ஃபீஸ் அமௌண்ட்டு

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே எக்ஸாமுக்குரியது படிக்கிற புக்ஸுலாம் கொடுப்பீங்களா இந்த எக்ஸாம் இதுலேருந்து தான் வரும் அப்படின்ட்டு இல்லை மேம் எக்ஸாம்ஸ் சொல்கிறீங்களா அந்த அந்த எக்ஸாமுக்குரிய இதெல்லாம் கொஷின்லாம் முன்னாடியே கொடுத்துருவீங்களா இல்லை அந்த டைம்லேயா முன்னாடியே படிக்கிற மாதிரி ஓகே ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நான் எங்கள் பையனை கூட்டிட்டு வர்றேன் மேம்